எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து ஒரு மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து ரொம்ப பழைய பழைய கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்லுவாங்க நான் அங்கே வந்து அங்கே வந்து எனக்கு எப்போதும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ரொம்ப டென்ஷாக இருந்தாலும் ஏதாச்சுனாலும் நான் உடனே அங்கே போயிடுவேன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில்தான் இருக்குது வண்டியை எடுத்துகிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோருமே காலையில் கிளம்பி போயிடுவோம் ஏனால் வெயில் ஜாஸ்தி ஆயிருச்சுனா நாங்கள் ஏற முடியாது அந்த கோயில் வந்து மலைக்கு மேலே இருக்கறனால ஃபுல்லுமே ஸ்டெப்ஸ்தான் வெயில்லெயெல்லாம் ஏற முடியாது வயசு பசங்களாக இருந்தால் ஏறிடலாம் பெரியவங்கள்லாம் வந்து ஏற முடியாது வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து காலையில் வெயிலுக்கு முன்னாடியே கிளம்பி அந்த ஊருக்கு போய் மலைக்கு கீழ பைக்கை பார்கிங் பண்ணிட்டு அங்கிருந்து கோயில் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வேணுங்கிறதை வாங்கிட்டு போகிற வழியிலேயே முன்னாடி வந்து மேலே கோயிலில் வந்து கோயில் கட்டுறதுக்கு மணல் மூட்டை மாதிரி சின்ன சின்னதாலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிகிட்டு முடிஞ்சவங்க வாங்கிகிட்டு போகலாம் இல்லேனால் அப்படியே நம்ம போறவங்களும் போகலாம் போகிற வழியில குரங்குலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுகிட்ட எல்லாத்தையும் அதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம்னா அதுக்கு வாழப்பளம் பிஸ்கெட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இப்படியே போகிற வழியில் நமக்கு அங்கே அருவியெலாம் இருக்குது அங்கே போய் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறுனோம்னா கோயில் வந்துடும் அங்கே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு கோயில் சுற்றி நின்று கும்பிட்டு பிரசாதம்லாம் தருவாங்க அதெல்லாம் வாங்கி அப்படியே ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அங்கே உட்காந்து எல்லா வியூவையும் பார்த்துட்டு சேரி ஒரு மூணு மணி பக்கம் ஆச்சுனா வெயில் கம்மியாகிற டைம் வந்துடும் அப்போ வந்து நாம் அங்கிருந்து கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்தோம்னால் கரெக்டாக நமக்கு இருக்கும் அப்படியே சாயந்தரம் சன்செட் வியூலாம் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தால் நல்லா இருக்கும்